எங்கள் ஊரில் வந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ரெண்டுமே இருக்குது அதில் வந்து அரசு பள்ளின்னு சொல்லும்போது அவர்களுக்குகாண ப்ரோசிஜர்ன்னு ஒன்றும் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னால் அது வந்து கெவர்மண்ட் வந்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் எல்லோருமே என்ன பண்ணணும்னால் கம்பெல்சரி ஸ்கூலுக்கு போகணும்ன்றதுனால எல்லாரையும் கம்பல்சரி சேர்த்துப்பாங்க ஆனால் தனியார் பள்ளிகளை பொருத்த அளவு என்னன்னால் குழந்தைகள போய் சேர்க்க போகும்போது அவர்களுக்கான அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் சேர்க்கற சேர்க்க போகிறாங்களோ அதுக்கான குவாலிஃபை குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு எக்ஸாம் வச்சு அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க அது மட்டுல்லாத பேரண்டும் படிச்சுயிருக்காங்களா இல்லையான்றதை வச்சு அவங்களை வந்து ஸ்டூடண்டாக வந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து வந்து ரெண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வந்து ஆவணங்கள் வந்து கம்பல்சரி கொடுத்தாவணும் அதில் என்னன்னால் ஆவணங்கள்ன்னு கேட்டால் பர்த் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ஆதார் ரேஷன் இது எல்லாம் ரொம்ப முக்கியமான முக்கிய ஆதார் ரேஷன் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கம்பல்சரியாக அவங்க வந்து கேட்பாங்க இது எல்லாம் முக்கியமாக காட்ட வேண்டிய ஆவணம் கொடுக்க வேண்டிய ஆவணங்களாக இருக்குது அடுத்து வந்து தனியார் அரசு பள்ளியை பொறுத்த அளவுக்கு அனைத்துமே இலவசம் தான் அவங்க பசங்கள் வந்தால் மட்டுமே போதும் உள்ள என்ட்ரி ஆனால் மட்டுமே போதும் சாப்புடுகிற சாப்பாடு உடுத்துகிற உடை படிக்கிற புத்தகம் எழுதுற நோட்டு பேனா பேக்கு காலணி எல்லாமே இலவசமாக தருவாங்க ஆனால் தனியார் தனியாரை பொருத்த அளவு என்னென்ன அனைத்துமே எதுவுமே இலவச அங்கே இலவசம்ன்னு எதுவும் கிடையாது ஃபீஸ் எல்லாத்துக்குமே ஃ பீஸ் உண்டு புக் ஃபீஸூ ஸ்கூல் ஃபீஸூ அடுத்து வேன் ஃபீஸூ இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கட்டணம் வசூலிச்சுதான் அவங்க வந்து செயல்படுத்தறாங்க